யோகா பயிற்சி வந்து முதல்ல மூச்சுப் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சி ஒரு அஞ்சு நிமிடம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகப் போக கொஞ்சம் அதிக அதிகமாக பண்ணும் போது உடலுக்கு ஆரோக்கியமாவும் இருக்குது மன அமைதியும் கொடுக்குது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்குது நடக்கிறது நடந்து வாக்கிங் போகிறது இது எல்லாமே இருக்குது அதனால் நல்லா புத்துணர்ச்சியும் கிடைக்கிது உடம்புக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது இந்த யோகா பயிற்சி பண்ணுறது நம்ம இன்றும் அது கொஞ்சம் இன்றும் நீட்டிக்கிட்டே போனோம்னா நல்லா இருக்கும்